எங்கள் மாநிலத்தில் கொண்டாடுற பல முக்கிய நிகழ்வுகள் பற்றி கேட்டுருக்கிங்க எங்கள் இதில் பார்த்திங்ன்னா தீபாவளி இந்து கிறிஸ்மஸ்த்துலாம் நல்லா கிராண்டா பண்ணுவோம் தீபாவளி பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து ஈத் தான் கொண்டாடுவோம் ஈத் தான் ரொம்ப முக்கியமான பண்டிகை அது பார்த்திங்கனா காலையில் எழுந்து முப்பது நோன்பு வச்சுட்டு நோன்பு முடிஞ்சிட்ட அப்புறமா முப்பது நாளைக்கு அப்புறமா ரம்ஜான் கொண்டாடுவோம் அது பாத்திங்ன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு புது துணி போட்டுகிட்டு நமாஸ் படிப்பாங்க நமாஸ் படிச்சுட்டு பிரியாணி செஞ்சு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க வீட்டுக்கு அவுங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஸ்வீட் செய்வோம் மெக்கமா ஸ்வீட்ஸ் செய்வோம் வர ரிலேட்டிவ்ஸ் இல்லை வந்து எல்லோரும் வந்து எங்கள்கிட்ட வந்து தொழுகை பண்ணிவிட்டு வந்து இது கைகொடுத்து பிளஸிங் மாதிரி வாங்கிகிட்டு போவாங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்போது பார்த்திங்ன்னா ஸ்வீட்ஸு வச்சுருப்போம் ஸ்வீட்ஸு எல்லோருக்கும் கொடுப்போம் வரவங்களுக்கு அதே மாதிரிதான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்க ஹிந்துஸ் அவங்க அவங்க பார்த்திங்கனா தீபாவளி கொண்டாடுவாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து பட்டாசு கொடுப்பாங்க பட்டாசு கொடுத்துட்டு அவங்களும் ஸ்வீட்ஸ் செய்கிறதுலாம் கொண்டு வந்து தருவாங்க அதேமாதிரி கிறிஸ்து கிறிஸ்துவங்க அப்படிதான் அவங்க வந்து அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடும்போது கேக் கொண்டு வந்து தருவாங்க மெய்னாக எது செஞ்சாலும் நாங்கள் அவுங்களுக்கு கொடுப்போம் அவுங்க எங்களுக்கு கொடுப்போம் தீபாவளி தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து இது சமத்துவம் இதுமாதிரி பண்ணுவோம் அவங்க பொங்கல் பண்ணுவாங்க தீபாவளி பண்ணுவாங்க அப்போ எங்களுக்கும் கொண்டு வந்து பொங்கலும் தருவாங்க பட்டாசு சுவீட்ஸு எல்லாம் தருவாங்க நாங்களும் அவங்களுக்கு பிரியாணி தந்து ஒரு இனவேறுபாடு இல்லாமல் நல்ல ஒரு குடும்பமாக இருப்போம் ஒரு இது சண்டை போட்டுக்க மாட்டோம் நல்லாயிருக்கும் ஃபங்சன்ஸு இது வரும்போது அவங்க நாங்கள் நைட் ஃபுல்லாக இருந்து மெஹந்தி வச்சுட்டு ஸ்வீட்ஸ் செய்வோம் அதை அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க எங்க கிட்டே வந்து மெஹந்தி வச்சுட்டு போவாங்க அவுங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க